உண்மை சம்பவங்கள் அப்படின்னா அநேக புத்தகங்கள் இருக்குது ஆனால் புத்தங்கங்கள் வந்து எல்லாமே உண்மை சம்பவமான்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஒரு நிறைய கேள்விப்பட்ருக்கிறோம் சில படத்தில் கூட அந்த வடிவேல் சொல்வான் பார்த்தீங்களா வருங்கால மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது இதெல்லாம் சரித்திரம் அப்படின்ட்டு அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது அநேகருடைய பர்ஸ்னல் விஷயங்கள எல்லாமே வந்து வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்டுக்கூட இன்றைக்கு கலங்க பே தலைவர்களுடைய பேர்களை கலங்கப்பட்டு புத்தகத்தில் பதிவு செய்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்போது உண்மையாக உண்மையாகவே நடந்தது தான் எழுதப்பட்டது இன்னைக்கு நடக்க போகிற விஷயங்கள தான் எழுதப்பட்டு இருக்குது அப்படின்னா உலகத்துலேயே உண்மையான ஒரே புத்தகம் எதுன்னா அது பரிசுத்த வேதாகமும் தான் ஸோ தேவன் அவருடைய ஒரே குமாரன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஒட்டு மொத்த உலக ஜனங்களை பாவத்திலிருந்து அழிவிலிருந்து மீட்டு நல்ல ஒரு வாழ்க்கை கண்ணீர் இல்லாத கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ அநேக வழிகள் சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் உண்மையான திட்டம் கொண்ட ஒரு புத்தகம் எதுன்னா அது வந்து பரிசுத்த வேதாகம் தான் அது தான் எனக்கு பிடித்த ஒரு புத்தகமாக இருக்குது